வணக்கம் மேடம் சொல்லுங்க சரி எப்போ வேணும் சொல்லுங்க என்ன புக் வேணும் ஆ சரி மூணாவது ஃப்ளோரில் ஃபஸ்ட்டாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ட்ரேயில் புக் இருக்குது எடுத்துகோங்க மற்ற கதை புக்கெலாம் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கார்டு ஒன்று வாங்கணும் வாங்கிவிட்டுதான் நீங்கள் எடுத்துக்கணும் சரி ஓகே மேடம் சொல்லுங்க ஆ சரிங்க இங்கே உள்ளதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க சரிங்க தேங்க்ஸ் ம் தேங்க் கியூ ம்